என்னோட கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களில் வந்து நினைத்த வசதிகள் எல்லா வசதிகளுமே இருக்குது சுத்தமான கழிப்பறை குடிநீர் புத்தகங்கள் மேசைகள் பெஞ்சுகள் மற்றும் உணவு எல்லாமே தரமாக கொடுக்கப்பட்றாங்க பட் இதில் இருந்தாலும் இன்னும் எதை வந்து நல்லா மேம்படுத்தலாம் அப்பன்னா இன்னும் சுத்தமாக கழிவறைகளை நல்லா மேம்படுத்தலாம் கழிவறைகளை வந்து இன்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு இரநூறு குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு டாய்லெட் இல்லாமல் ஒரு பத்து டாய்லெட் இப்போது ஒரு பதினைஞ்சி டாய்லெட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாத் ரூம் கட்டலாம் ஒரு ஹை ஹைட்ரேட்டான ஒரு குடிநீர் நல்ல சுத்தரிக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே லைப்ரரி அப்படிங்கிறது இருக்கும் அந்த லைப்ரரியில் நம்ம நமக்கு தேவைப்பட்ட புக்கை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் மேசைகள் பெஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இதுவுமே நம்ம வந்துட்டு எல்லா ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் நிறையா தான் இருக்கும் அதை மேம்படுத்துவது வந்து ஒன்றும் ப்ரியர் இல்லை உணவு ஃபர்ஸ்ட்டு வந்து உணவு உணவை வந்து குழந்தைகளுக்கு வந்து தரமான சக்திகள் நிறைந்த உணவு அதிகமாக புரோட்டின் விட்டமின் அது சத்து உள்ள வந்து உணவை வந்து கவுர்மெண்கிட்டே இப்போ காலையில் காலையில் காலையில் சேர்ந்து மத்தியானத்துக்கும் ரெஃபர் பண்ணுறாங்க இந்த சாப்பாடுகளை குழந்தைகள் நல்லா சாப்பிட்டாலே நல்லா ஹெல்த்தோடு வந்து கிராமத்தில் படிக்கலாம் அதிகமாக மேம்படுத்தணும் அப்படின்னா கழிப்பறைகளெல்லாம் இன்னும் நல்லா சுத்தமாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கிற மாதிரி நம்ம மேம்படுத்தணும்